வணக்கம் நம்ம பகுதியில் பார்த்தீங்கனா ஒரு மூணு நாலு டேம் இருக்குது கேஆர்பி டேமு கிருஷ்ணகிரி டேமு பெரியாறு டேமு இப்போ ரீசெண்ட்டாக அடிக்கல் நாட்டியிருக்காங்க பாலக்கோடு பகுதியிலேருந்து கேசர் குழி டேமுன் சொல்லிட்டு இப்போ அடிக்கல் நாட்டியிருக்காங்க இந்த டேம்லேயே பார்த்திங்கனா நமக்கு மெயின் வந்து ஒகேனக்கல் கேசர்குளி டேம் பார்த்திங்கனா ஒகேனக்கல் போயிட்டு அந்த ஆறு ஆறு மூலமாக போயிட்டு ஒகேனக்கல் காவேரி நீர்வீழ்ச்சியில் வந்து கலக்கு கலக்கு கலங்குகிறது அது மற்றபடி பார்த்திங்கனா கேஆர்பி டேம்லாம் பார்த்திங்கனா கா காரிமங்கலம் கிருஷ்ணகிரி அப்படி அந்த பக்கம் பார்த்திங்கனா மிகவும் நன்றாக அறுவடை விவசாயிகளுக்கு அந்த ஆறு ஆறு மூலமாக தண்ணி நல்லா வசதி ஏற்படுத்தியிருக்காங்க இது நல்ல திட்டம் அணை காவேரி மூலமாக அடிக்கல் நிறைய அணைகள் அணைகள் வந்து இன்னும் டெவலப் பண்ணணும் தமிழ்நாடு பொறுத்தவரையும் பார்த்திங்கனா ஆறுகள் ஆறுகள் இணைப்பு அங்கங்கே டேம் அந்தமாதிரி தடுப்பணைகள் அதலாம் கட்டிகிட்டே இருக்கணும் நம்ம நான் இருக்கிற ஏரியாவில் பார்த்திங்கனா இப்போ அதிக கிட்டத்தட்ட பார்த்திங்கனா ஒரு அறுபது எழுபது தடுப்பணைகள் கட்டி கொடுத்துருக்காங்க நம்ப ஐவிடிபி மகளிர் குழு சு மகளிர் சுய உதவி குழுக்கு சார்பாக பெரியாறு அணையும் இருக்குது தண்ணின்னு சொல்லும் போது எப்படி யூஸ் பண்றாங்க தெரியல ஆனால் மழை பேஞ்சு தண்ணி வந்து டேம் ரொம்பும் போது ஜனங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அந்த டேம் பெங்களூரு தண்ணி வந்து பெரியாறு அணைலாம் நீர்வீழ்ச்சி இருந்துச்சு அந்த பக்கம் இருக்கிற அனைத்து மக்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க